அது வந்து பெண்களுக்கு வந்து துணியில் வந்து ஆண்கள் வந்து அளவெடுத்து தைக்கிறதே இப்போ நம்ம வழக்கம் நடைமுறைல இல்லைங்க ஏன்னு கேட்டால் அவங்க அளவு துணி ஒன்று இப்போ த த தனியாக வெச்சிருப்பாங்க இப்போ ஒரு ஜாக்கெட்டு தைக்கிறாங்கன்னா கூட தையல் கடைக்கு போகும் போது அந்த ஜாக்கெட்டை தான் கொண்டுட்டு போவாங்க அதனால் பொம்பளைங்களை வந்து நி நிற்க வெச்சு டெய்லருங்க வந்து அளவு எடுக்கிறதுலாம் கிடையாதுங்க அதே போல் தான்ங்க ஒரு வ வர சேலை சீல வந்து ஒரு கங்கடிக்கணும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதை கொண்டு போய் கொண்டுட்டு போய் கொடுத்தாங்கன்னா அது அதுக்கெல்லாம் அளவு எடுக்கிற வேலை எல்லாம் கிடையாதுங்க வாங்கி டெய்லருங்க வாங்கி தைச்சு கொடுத்துருவாங்க அதாவது வந்து பெண்களுக்கு வந்து ஆண்கள் பெண்களுக்கு பெண்களே அளவு எடுப்பதுலாம் மாதிரி இருந்தால் பரவாயில்ல அது மாதிரிலாம் எங்கேயும் வந்து நடைமுறைல இல்லைங்க எங்கேயா ஒரு இடத்துல தான் அது மாதிரி அதுவும் பா தனியாக அவங்க வ அளவெடுக்கிறதுக்கு பெண்கள் மட்டும் போதும்னு சொல்லி எடுப்பாங்க ஆனால் பொதுவாக வந்து எது தைக்கிறதாக இருந்தாலும் பெண்கள் அவங்க ஏற்கனவே உபயோகப்படுத்தின துணியை கொண்டுக்கிட்டு தான் போவாங்க அதே அளவுக்கு தான் தைப்பாங்க